வண்டி புக் பண்ணி மதுரை போகிறக்காக புக் பண்ணியிருத்தேன் நீங்கள் சரினு டைமெல்லாம் கொடுத்திருந்திங்க ஆனால் அந்த டயத்துக்கு என்னால் போக முடியல அது தவிர்க்க முடியாத காரணத்தினால் போக முடியாமல் போச்சு அது ரொம்பவும் முடியல மூவாயிரம் ருபா உங்கள் கிட்டே அனுப்பிச்சிருக்கிறேன் அ அது நீங்கள் வந்து அதை முடிஞ்சளவுக்கு எனக்கு கொடுக்க திருப்பி கொடுக்க பாருங்க வேறு ஏதாவது வரையில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ தற்சமயம் எனக்கு பணம் தேவைப்படுது முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அனுப்பப் பாருங்க அதாவது இது தவிர்க்க முடியாத இது ஏன்னெனு உங்கள் கிட்டே திருப்பு நிறைய தடவ போனதுனால் தான் உங்கள் இதுக்கே அனுப்பிச்சிட்டேன் நான் உங்கள் வண்டிக்கே இது பண்ணி ஏற்பாடு பண்ணி நீங்களும் டைம் கொடுத்திறீந்திங்க அதில் எல்லாம் எந்த மாற்றமில்லை உங்கள் வண்டியில் நிறைய தடவ சேஃப்பாக எல்லா பக்கமும் மதுரை போயிருக்கேன் திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி பக்கம் பக்கம் ஊருக்கும் போயிருக்கேன் கோயம்புத்தூரே போய் இருக்கிறேன் ஆனால் ரொம்ப தூரம் போவதுக்கு தான் சரி உங்கள் கிட்டே இந்த வண்டி பிடிச்சேன் ஏற்பாடு பண்ணிணேன் கொஞ்சம் பார்த்து பணத்தை திருப்பி அனுப்பப்பாருங்க உங்கள் இடையில் கான்டக்ட் வச்சுக்கிலாம் ஒன்றும் தவறு இல்லை மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை சீக்கிரம் அனுப்புகிறத்துக்கான வழியை பாருங்க ரொம்ப